இப்போ விவசாயம்னு பார்த்திங்கன்னா இப்போ நெல் வந்து நான் நான் நாற்று நடுறோம் நம்ம நாற்று வந்து நடும்போது ஏரியில் வந்து தண்ணி நிறைய ரொம்பி வழியும் போது அந்த ஏரி தண்ணி வந்து கால்வாய் வழியாக வந்து நம்ம ந நடவுக்கு பாய்ச்சலாம் அது வந்து இயற்கையாக வந்து பாயுறது கெணத்துலேருந்து தேவையில்லாதப்போ மற்றப்படி இங்கே பயிர் வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சை மிளகா அப்புறம் வந்து வெண்டக்காய் அதுக்கப்புறம் வந்து கரும்பு நெல் எல்லா வெரைட்டியான ஒரு வேர்க்கடலை இதெல்லாம் வந்து இங்கே பயிரிடுறோம் நாங்கள் இயற்கையாக பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தான் எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸு கத்திரிக்காய் வந்து நிறைய இங்கே ஃபேமஸான ஒரு ஊர் இந்த ஊரில் கத்திரிக்காய் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வேர்க்கடலைன்றது இன்னும் ரொம்ப முக்கியம் எங்கள் ஊரில் வேர்க்கடலையும் நிறைய போடுவோம் நாங்கள் வேர்க்கடலை வந்து வேர்க்கடலையில் வந்து நிறைய நிறைய பயனாவது வேர்க்கடலை நாங்கள் எண்ணெய்லாம் வந்து கடையிலேயே வாங்குகிறது கிடையாது நாங்களே வீட்டிலே தா தயார் பண்ணிக்கிறோம் எண்ணெய் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து லெதர் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது திருவண்ணாமலை டிஸ்டிக்கில் மகளிர் எல்லாம் அந்த அதில் வேலைக்கு போகிறோம் நல்ல பயன் ஆகுது எங்களுக்குக் கஷ்டமும் கொஞ்சம் போது அப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வந்து சொட்டு நீர் பாசனம்னு இருக்குது இனிமே சம்மர் டைம் வெயில் காலம் வந்து தண்ணியும் கிணத்துல இருக்கற பார்த்தா பற்றாக்குறையாக இருக்குது மழையும் கம்மி இந்த வருடம் அதேப்போல் சொட்டு நீர் பாசனம்னு ஒரு பைப்பு இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்கும் மெல்லிசாக அதில் வந்து சிறுவ ஒவ்வொரு செடிக்கும் ஒரு நீட்டாக போடுவாங்க ஒரு ஒரு செடிக்கும் அந்த ஒரு ஓட்டை இருக்கும் அதில் சொட்டு சொட்டாக தண்ணி சொட்டு நீர் பாசனம் அது தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு செடிக்கும் போகும் அதை வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த வந்து சொட்டு நீர் பாசனம் அதுக்கு வந்து பாய்ச்சணும் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக தண்ணி போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் வந்து பைப்பு இருக்குது கருப்பு கலரில் ஒரு கவர்மெண்டில் கொடுத்துருக்காங்க இத்தனை ஏக்கரில் நிலம் இருக்குது அவங்களுக்கு வந்து இவ்வளோ பைப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அந்த பைப்பு கனெக்ட் பண்ணி இங்கேயிருந்து போட்டாங்கன்னால் நம்ம வாய்க்கால் வழியாக போகாம அந்த பைப்பு மூலிமாவே போய் அந்த பயிர்களுக்குலாம் பாயும் பயிர்கள் பாஞ்சிச்சுன்னால் நம்மளுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் வந்து கம்மியாக செலவாகும் ஏன்னா கெணத்துலேருந்து வாய்க்கால் வழியாக போனால் தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக செலவாகும் நம்ம பைப் மூலிமா போச்சின்னால் கரெக்டாக போயிட்டு அதை வந்து கண் முழிச்சி நம்ம எறைச்சி நம்ம அதை வந்து பயன்படுத்தலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மற்றபடி வாழைமரம் கரும்பு அதெல்லாமும் பயிர் வைக்கிறாங்க வாழை எலை அந்த மாதிரி எல்லாமும் ப பயிர் வைக்கிறாங்க அதுக்கெல்லாம் கூட இந்த வந்து க ஏரி தண்ணி அப்புறம் ஆற்று தண்ணி அதெல்லாம் வந்து தண்ணி இருக்கும்போது வழி பண்ணி அந்த வழியில் வந்து இதெல்லாம் வைக்கிறாங்க சவுக்கு மரமும் நடுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பூசணிக்காய் வந்து இயற்கையான ஒன்று அதை நம்ம எங்கே சாப்பிட்டு வெதை போட்டாலும் பூசணிக்காய் வந்து முளஞ்சிரும் நிறைய காய் வைக்கும் அது வந்து நம்ம பொங்கல் சீசனில் வந்து செம்மையா ஓடும் அது வந்து மிக சூரியனுக்குப் பொங்கல் வைக்கிற ஒரு பூசணிக்காய் அது ரொம்ப இயற்கையானது ஒன்று டேஸ்ட்டாகவும் நல்லா அருமையாகவும் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா சொரைக்கா சொரைக்காவும் அப்படி தான் சொரைக்கா வந்து நம்ம காவாய் போகும்போது தண்ணி இப்போ நம்ம வந்து பயிருக்குக் காவாய் வைக்க தண்ணி போகுதுன்னு சொன்னால் அந்த பயிருக்குத் தண்ணி போகிற ஓரத்தில் வந்து ஒரு நாலு சொரைக்கா வெதை நட்டுட்டோன்னால் அந்த அது சொரைக்கா வெதை வந்து அந்த வரப்பில் காய் வச்சிடுவாங்க அவ்வளோ ஒரு நல்லா சூப்பராக இருக்கும் அந்த தண்ணியிலேயே அது வந்துடும் அந்த சொரைக்கா அதுவும் நல்லா இயற்கையான ஒரு உணவு தான் மருந்து இல்லாத ஒரு பொருள் அதுவும் அப்புறம் பார்த்திங்கன்னா தர்பூசணி தர்பூசணி வந்து இப்போ ச நம்ம திருவண்ணாமலை டிஸ்டிக்கில் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க சம்மர் டைமில் தர்பூசணி வந்து சொல்லவே தேவை கிடையாது ஏன்னா அப்படியே செடி நட்டு தண்ணி பாய்ச்சி எல்லாம் என்ஜாய் பண்றோம் முன் காலத்துலலாம் தர்பூசணினா என்னன்னே தெரியாது ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஜாலியாக இந்த சம்மரை நாங்கள்லாம் தர்பூசணில ஓட்ட போகிறோம் வெயிலும் அதிகமாக இருக்குது